என்னோட ஸ்கூல் டைமில் வந்து ஜானகி அம்மாள் அப்டின்னு ஒரு சைன்டிஸ்ட்டை பற்றி படித்தது ஞாபகம் இருக்கு அவங்க வந்து ஒரு இண்டியன் பாட்டனிஸ்ட் அவுங்க பிளான்ட் பிரீடிங் அப்புறம் சைட்டோஜெனிட்டிக்ஸ் ஃபைட்டோ ஜியோகிரஃபி அதை பற்றிலாம் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டியன் சைன்டிஸ்ட் பத்மஸ்ரீ அவார்ட் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் சைன்டிஸ்ட் அவங்க தான் அவங்க வந்து இப்போது ஷீ இஸ் ரொம்ப எத்னோபாட்னி அந்த மாதிரி விஷயத்துலாம் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய மேஜரே வந்து பாட்னியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க இயர்லி நைன்டிஸ்லேயே முடிவு பண்ணிட்டாங்க நைன்டின் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெட்ஸ்லேயே முடிவு பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஒரு ஃபீமேல் ஸ்டூடண்ட் அப்படின்றதுனாலையே இவங்களுக்கு நிறையா ரிஜக்ஷன் வந்தும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷ்னலான ஒரு விஷயம் அதுக்கப்றம் வேற இந்தியன் சைன்டிஸ்ட் என்னன்னா நம்ம அப்துல் கலாம் சி வி ராமன் அப்பறம் வந்து சுப்ரமணிய சந்திர சேகர் இந்த மாதிரி நிறையா பேர்ருக்காங்க எனக்கு குறிப்பிட்டு ராமானுஜம் அவங்கள்லாம் இருக்காங்க எனக்கு குறிப்பிட்டு ஞாபகம் இருக்கிறது வந்து இவங்க ஜானகி அம்மாள் இவங்கள பற்றி எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்தது